ஹலோ சொல்லுங்கள்

லோனை ப்ராப்பராக கட்டுறீங்களா சார் லோன்லாம் ப்ராப்பராக கட்டுறீங்களா கால்ஸு சிபில் ஸ்கோர்ல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குதுல்ல லோன்லாம் ப்ராப்பராக கட்டுறீங்க இல்லை எதுவும் பவுன்ஸ் எல்லாம் ஆகலை ம் ம் ம் வேறு நீங்கள் ஆஃபீஸ் வாங்க ஆஃபீஸு இப்போ இப்போ பேங்குக்கு போனீங்கன்னால் உங்களுக்கு டீட்டைல்ஸ் தெரியும் பேங்குக்கு போகும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் புக்கு எல்லாமே எடுத்துகிட்டுப் போங்க ஆனால் நீங்ள் இப்போ லோன் ப்ராப்பராக கட்டிகிட்டுருக்கீங்கல்ல ஆ எல்லாமே சொல்வாங்க சார் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்ஓசி நீங்கள் இந்த இப்போ லோன் ப்ராப்பராக கட்டினாலே கொடுத்துருவாங்க சார் எல்ஐசினு நீங்கள் தனியாக போகத் தேவைல்ல எல்ஐசி நீங்கள் லோன் ப்ராப்பராக கட்டினீங்கனாலே அது வந்துடும் வீட்டுக்கு வீட்டுக்கு போஸ்ட்டாக கூட வந்துடும் இப்போல்லாம் ஆ டெக்னாலஜி சரி நீங்கள் லோன் மட்டும் பவுன்ஸ் இல்லாமல் பே பே பண்ணுங்கள் பவுன்ஸ் சார்ஜு ஒவ்வொரு பேங்கை பொறுத்து சார் இப்போ நீங்கள் நம்ம பேங்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னால் நம்ப பேங்கில் ஒரு சார்ஜு வரும் வேறு பேங்க்னால் வேறு சார்ஜு வரும் ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து மாறும் செர் ஆமாம் எல்லா பேங்க்லையும் இருக்குதுல்ல ஏன்னால் பேங்க்னு வர்றப்போ லோன் எடுத்தால் இப்போது கட்டலைன்னா பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா பவுன்ஸ் சார்ஜு போடுவாங்க நம்பளுது மற்ற இப்படி இதை விட கம்மியாக இருக்கும் அது தெரியிலை நான் வேணுணா கேட்டு எ எனக்கு மேல் ஆபீஸர்கிட்ட தேவைன்னா கேட்டு சொல்கிறேன் ஏன்னால் நான் உங்களுக்கு ஃபீஸு கால்ஸ் வராத மாதிரி நான் கே நான் மேல் ஆஃபீஸில் சொல்கிறேன் சார் ஓகே சார் ஓகே சார் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் இந்த ப்ராப்பராக லோனு எப்போ எந்த மாதம் ம மு முடியுதோ அதிலிருந்து மூணு மாதத்துக்குள்ள என்ஓசி வந்துடும் சரிங்க சார் ஏதாச்சு டவுட்டுன்னா ஆதா பேங்க்குக்கு போகும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோடய வ ப அந்த ப ப வண்டிக்கு ப்ராப்பரான ஃப்ரூப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க சார் இது மட்டும் கம்பல்சரி செஞ்சுடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும் ஆ ஆமாம் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்